எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐந்து நபர்கள் பெயர்கள் பார்த்தோம்னா பாக்கியத்தம்மாள் அப்புறோம் கார்த்திக் சேர்வை அப்புறோம் மோகன் பால்ராயன் அப்புறோம் சொக்கநாதன் அப்புறோம் பார்வதியம்மாள் இன்னும் வேணும்னா செல்வ சிவமணி இவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள்